நான் டவ்வுனு ஒரு சோப்பு வாங்கினேங்க அது நல்ல அது நல்ல அது குளியலுக்கு யூஸ் பண்ணுற நல்ல ஒரு சோப்பு தான் அது அது நான் எந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த பிஹெச் லெவல் அப்படிம்பாங்க அது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும் ரொம்பவுமே பார்த்தீங்கனா ரொம்ப மென்மையாக இருக்கும் அதில் அதிகமாக பார்த்தீங்கனா வேதிப்பொருட்கள் அதிகமாக வந்து கலந்திருக்க மாட்டாங்க எந்த ஒரு கெடுதல் இல்லாமல் தோலுக்கு தோ சருமத்துக்கும் எந்த ஒரு தொந்தரவு வராமல் எல்லா தரப்பட்ட சு தோலுகளுக்கும் ச இது சரியாக வரும் ஏன்னால் சில பேருக்கு பார்த்தீங்கனா அது வந்து ரொம்பவுமே உடம்புக்கு சேராது ஒரு சில தோலுக்கு பார்த்தீங்கனா இதுமாதிரி வந்துடும் புண் மாதிரி வந்துடும் இல்லை சிராய்ப்பு மாதிரி வரும் இல்லை அதிலே வறண்ட சருமமாக இருக்கும் அதில் வந்து இந்த சோப்பு பார்த்தீங்கனா எல்லாத்துக்கும் இது உகந்தமான சோப்பு இது இது வேணால் எல்லாேருமே பயன்படுத்தலாம் நல்லா மென்மையாக இருக்கும் எந்த ஒரு வேதிப்பொருளும் அதிகமாக இல்லாமல் இது குளியலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவுமே வந்து நல்ல என்ன சொல்கிறது நல்ல ஒரு தயாரிப்பு இது இது வந்து எல்லாேருமே பயன்படுத்துகிறதுக்கு உகந்தமாதிரி ஒரு பொருள் இது நன்றி வணக்கம்